வணக்கம் சார்

சார் வணக்கம் சார் நான் தமிழ் டிபார்ட்மெண்ட் படிக்கிறேன் என்னோடய பேர் ரீனா சார் என்னோட ஐடி கார்டு மிஸ் ஆகிடுச்சி சார் அதுதான் சார் ஐடி கார்டு பஸ்சில் வரும்போது ட்ராவலில் மிஸ் ஆகிடிச்சி சார் இன்றைக்குத்தான் சார் மார்னிங் பஸ்சில் ரொம்ப ரஷ்ஷாக இருந்துச்சு வரும்போது ஐடி கார்டு மிஸ் ஆகிடிச்சு சார் ஐடி கார்டுக்கு பின்னாடி பாஸ் இருந்ததுனால் பாஸ் கண்டெக்டர் கேட்டாங்க சார் ஸோ காட்டினேன் அப்போது எப்போது மிஸ் ஆச்சுன்னே தெரியல சார் எனக்கு ஓகே சார் ஓகே சார்

ஓகே சார் சரி சார் ஆ ஓகே சார் இன்னொன்று எனக்கு இன்னும் டூ டேஸ்சில் எக்ஸாம் சொல்லியிருக்காங்க சார் அதுவரைக்கும் ஒரு டெம்ப்ரவரி ஐடி கார்டாவது கொடுங்க சார் எனக்கு ஓகே சார் தேங்க் யூ சார் ஓகே சார் தேங்க் யூ சார்